நான் ஃபிலிப்கார்ட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் செயலி மூலம் ரியல்மி சிக்ஸ் அப்படின்ற ஒரு போன் வாங்கியிருந்தேன் ஆடரு போட்டு வாங்கியிருந்தேன் அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது நான் எதிர்பார்த்த பலன்களோடும் நான் எதிர்பார்த்த விலையிலும் என்னால் ஆன்லைனில் ஆடரு பண்ணி வாங்க முடிஞ்சிச்சு நான் நான் எதிர்பார்த்த பலன்கள்லையும் நான் எதிர்பார்த்த விலை விலையிலேயும் எனக்கு கடைகளில் கிடைக்கவே இல்லை நான் ஆன்லைனில் இருபதாயர்ம் ருபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஆனால் கடைகளில் கேட்கும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க அதனால் என்னால் ஆஞ் அஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்க முடிஞ்சுச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு ஹெட்ஃபோனும் இலவசமாக கொடுத்தாங்க இந்த சிறப்பு சலுகை மூலம் இந்த சிறப்பு சலுகை எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்தது எனக்கு பிடிச்ச நீலம் கல் வண்ணத்துலேயே எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதோட கேமராவோட திறன் வந்துட்டு நாற்பத்தி எட்டு பிக்ஸல் அதனால் நான் எவ்வளோ தூரத்துலேர்ந்து கொஞ்சம் புகைப்படம் எடுத்தாலும் உடையாம தெளிவாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு இதோட பேட்டரியோட திறன் வந்துட்டு நாலாயிரத்தி முன்னூறு எம்ஏஹெச் நான் இது இதனால் இதோட சார்ஜ் வந்துட்டு ரெண்டு நாட்கள் அப்படியே தாங்குது இது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருந்துச்சு இதோட ஸ்டோரேஜ் வந்துட்டு நூற்றி இருபத்தி எட்டு அதனால் நான் படங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பார்த்தாலும் என்னால் பதிவிறக்கம் செஞ்சு நிறையா திரைப்படங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கு அதுவும் எனக்கு பிடித்த எல்லா புகைப்படங்களையும் எடுத்து என்னால் சேமித்து வைச்சுக்க முடிஞ்சிது எனக்கு மெமரி கார்ட் இதனால் தேவை இல்லாமல் இருந்துச்சு இதுவரைக்கும் இது ஒரு பழுதும் ஆனது கிடையாது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இது வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இது எனக்கு ரொம்பவே பிடித்திருந்துச்சு இ அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அஞ்சு வருஷம் வாரண்ட்டியும் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வரைக்கும் ஒரு தடவை கூட இது ஹேங் ஆனது கிடையாது அதுவும் இதில் முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இருந்தது நான் எதிர்பார்த்த விலையிலேயும் நா எதிர்பார்த்த பலன்களோடையும் இவ்வளோ கம்மியான விலையில் ஆன்லைனில் வாங்கினது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கு என்னால் என்னால் க மணியும் பணமும் சேமிக்க முடிஞ்சுச்சு